விவசாயப் பொருட்கள்னு பார்த்தோன்னா அதிகமாக வந்து மண்வெட்டிதான் யூஸ் பண்ணுவோம் மண்வெட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னால் அண்டை போடுறது அண்டை போடுறத எடுக்கிறதுக்கு இல்லை அடைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் மண்வெட்டிதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இது இல் இது வந்து வயலுக்கு அந்த காலத்துலெல்லாம் வெறும் நெல் மட்டும் தான் நாங்கள் போட்டுகிட்ருந்தோம் இப்போ நாங்கள் அதிகமாக வந்து நெல் இல்லாமல் நெல்லையும் சேர்த்து மக்காச்சோளம் கரும்பு பருத்தி இது மாதிரி பொருட்களையும் போடுறோம் உளுந்து இது மாதிரி கூட ஊடு பயிராக கூட சேர்த்து போடுவோம் அது வந்து இயற்கை வளத்தில் மட்டும் தான் நாங்கள் வந்து அதுக்கு உரம் போடுவோம் வந்து கெமிக்கல் எதுவும் கலக்காமல் செயற்கை உரம் இல்லாமல் எல்லாமே இயற்கையாகதான் போடுவோம் கிராமத்தில் வந்து ஆடு மாடு கோழி இது போல் கால்நடைகளை வளர்ப்பாங்க இந்த ஆடு மாடோடய சாணத்தெல்லாம் எடுத்து இயற்கை உரமாக போட்டு பயிர்களை நல்லாவே வளர்த்துட்டு வருவோம் இதே ஆடு மாடு இதெல்லாம் கால்நடைகளை வள ந வளர்க்குற நடைமுறைன்னு பார்த்தோம்னா ஆடெல்லாம் வந்து அதை வந்து அதுக்கு இல தழை இதெல்லாம் போட்டு சாப்பிட வைக்கிறது இந்த வயலுக்கு வயல் பயிர் எடுத்ததுக்கப்புறம் ஆடெல்லாம் மேய்ச்சலுக்கு விடுறது அது வந்து வந்தோன்னே அது கஞ்சி குடிக்கிறதுக்கு அதில் புண்ணாக்கு கலந்து கொடுத்து அது கொடுத்தா அது நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வரும் அதே மாதிரிதான் மாட்டுக்கும் மாட்டுக்கும் வந்து புல்லு எடுத்துகிட்டு வந்து போடுறது வயலுக்கு போய் மேய்க்கிறது அதுக்கு வந்து புண்ணாக்கோடு சேர்த்து பருத்தி கொட்டையும் சேர்த்து அதுக்கு கஞ்சாக வச்சு அதை நாங்கள் வளர்ப்போம் இதே கோழின்னு பார்த்தோம்னா கோழிக்கு வந்து அரிசி இது மாதிரி பொருட்களை போடுறது தானியங்களை போட்டு அதை வளர்க்குறது அது இல்லாமல் கொஞ்சம் வெங்காயம் இதை மாதிரிலாம் போட்டு அதை வளர்த்தோன்னா அது வந்து எந்த ஒரு கெமிக்கல் இன்ஜெக்ஷனும் இல்லாமல் தானாகவே நல்லாவே வளர்ந்து வரும் அந்த கோழிலாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது கெமிக்கல் இல்லாமல் நல்ல கோழியா இருக்கும் அப்படிதான் நாங்கள் வந்து எங்கள் இதெல்லாம் வளர்த்துட்டு வரோம்